ஹலோ டாக்டர் டாக்டர் நான் போன வாரம் சுகர் செக்அப்காக வந்திருந்தேன் அதுதான் டாக்டர் இப்போது எப்படி சுகர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் டாக்ட்ரு கால் பண்ணியிருந்தேன் டெஸ்ட் வந்துடுச்சா நார்மலாக இருக்கா ஆ ஆமாம் டாக்டர் சரி ஓகே டாக்டர் ஆ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் டாக்டர் இப்போது என்னென்னா வந்து அடிக்கடி டக்குன்னு சோர்வாகிடுறேன் டாக்டர் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே இருக்க முடியல என்னென்னே தெரியல டக்குன்னு அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆகிடுது ரொம்ப தூரமெல்லாம் நடந்து வந்தால் காலெலாம் நடுக்க ஆரமிச்சுடுது டாக்டர் சரி ஓகே டாக்டர் நைட்டில் வந்து தயிர் ஊற்றி தான் டாக்டர் சாப்பிட்டுகிட்ருக்கறேன் சரி ஓகே டாக்டர் வேறு எதாவது பிரச்சின இல்லயில்ல டாக்டர் சரி ஓகே டாக்டர் சரி ஓகே டாக்டர்